வாங்கம்மா என்ன வேணும் என்ன பூ வேணும் மல்லிகை இருக்குது முல்லை இருக்குது காக்கர்ட்டான் இருக்குது சாதி மல்லி முல்லை சாதி மல்லி இருக்குது நல்லா இருக்கும் இந்த தடவை மல்லி நெ இந்த பாருங்கள் நிறைய இருக்குது பூத்துருக்கு மொட்ட கூட இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் முழம் முப்பது ரூபாம்மா இருபது ரூபாய்க்கு கொடுக்கலாம்மா நாங்கள் வாங்கிட்டு வரதே விலை ஜாஸ்தியாக மார்க்கெட்டில் விலை ஜாஸ்தியாக தானே வாங்கிட்டு வரோம் நாங்கள் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டுற கூலிக்கு தாம்மா நாங்கள் கே சே காசு சேர்த்து வாங்குகிறோம் வேறு ஒன்றும் நாங்கள் லாபமோ நட்டமோ இதில் ஒன்றும் பார்க்கப் போறதுல்லைல்ல குறச்சிக்கிலாம்மா இங்கே மார்க்கெட்டில் எங்களுக்கு கம்மியாக கிடச்சிதுன்னா சரினு எங்களுக்கா மனசில் படும்மா நாங்கள் கொடுப்போம்மா டெய்லி வாங்குறவங்கனு தெரியுது தெரிஞ்சு தாம்மா சொல்கிறோம் நீங்கள் வந்து முப்பது ரூபான்றது இருபத்தஞ்சு ரூபானு போட்டுக்குங்க தெரிஞ்சவங்கன்றதுனாலே முத முத கொடுக்குறேன் அம்மா இருபத்தஞ்சு ரூபா போட்டுக்கம்மா நான் முப்பது ரூபான்றேன் நீ இருபது ரூபான்றியே எங்கம்மா எனக்கு கட்டுப்படியாகும் இருபத்தஞ்சு ரூபா சரி எடுத்துக்குறீங்களா வாங்கிக்கோங்க திருப்பி பூ வேணும்னா நம்ம கடைக்கே வந்து வாங்கிக்கோங்க நான் பார்த்து தரேன் ஆ